சமைக்கிறது அப்படிங்குறது அது வந்து ஒவ்வொருத்தவர்களோட கைப்பக்குவம் எப்படியோ அப்டித்தானிருக்கும் இப்போ வந்துட்டு நான் வந்துட்டு சமைக்கிறதுல டேஸ்ட்டாக இருக்கணும் அப்படிங்குற அப்படின்னு டேஸ்ட்டாக இருக்கணும் அப்படினு நினச்சி நான் என்ன பண்ணுவேனால் வெங்காயம் பூண்டு தக்காளி அதெல்லாம் ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறோம் அதுக்கு அதுகூட என்னென்ன சேர்கணுமோ அதெல்லாம் சேர்கணும் இப்போ காய்கறி எல்லாம் வந்துவிட்டு எண்ணெயில் போய்ட்டு போட்டு ஃப்ரை கொஞ்சம் நேரம் ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறோம் மல்லித்தூள் மிளகாத்தூள் மஞ்சத்தூள் அதெல்லாம் சேர்த்தோன்னா அந்த காய் வந்து எண்ணெயிலையே வதங்குகிறதால அதோடி டேஸ்ட்டு வந்துட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும் உப்பு எண்ணெயில் வதங்கி எண்ணெயில் வதங்கும் போது உப்பு சேர்த்துக்குணும் அதுக்கப்புறோம் மிளகாத்தூளு மல்லிதூளு மஞ்சதூளு நம்ம என்னென்ன பவுட்ரு யூஸ் பண்ணுறோமோ அதெல்லாம் யூஸ் பண்ணி அதுக்கப்புறோம் அதுக்கு முன்னாடியே வந்துட்டு பவுடர்லாம் போட்டுட்டோனால் அது வந்துட்டு ஒரு மாதிரி தீஞ்சு போகிற மாரியாயிடும் அதனால் கொஞ்சம் நேரம் ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்பறோம் வந்துட்டு நம்ம என்ன பவு பவுட்ரு போடுறோமோ என்ன எந்த கொழம்பு எப்படி வைக்கணும் எந்த பவுட்ரு போட்டா நல்லாயிருக்கும் அப்படினு நினச்சி பவுட்ரு போடுறோமோ அந்த பவுட்ரு போட்டு யூஸ் பண்ணிக்கிலாம்